ஹலோ டாக்டர் டாக்டர் மூணு நாளாகவே சரியா உடம்பு சரி இல்லை டாக்டர் பசிக்க மாட்டுது தூக்கம் வரமாட்டுது உடம்பு வலிக்கிது என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெர்லை டாக்டர் நைட்டில் தூக்கமே வரமாட்டுது டாக்டர் மொபைலும் இப்போ அதிகமாக பாக்கறது இல்லை டாக்டர் சாப்பிடவுமே பசிக்கமாட்டேது டாக்டர் சாப்பிடவுமே பசிக்கமாட்டுது ஜூஸ் ஏன் டாக்டர் ஜூஸெலாம் சரிங்க டாக்டர் ஜூஸ் குடிக்கவும் பிடிக்கமாட்டுது என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியிலை ரொம்ப தலை வலிக்கிது தூக்கம் வரமாட்டேது ஏதாச்சும் நல்ல மருந்தாக சொல்லுங்க டாக்டர் நாங்கள் ரொம்ப லாங்காக இருக்கோம் டாக்டர் நீங்கள் டேப்லெட் மட்டும் சொல்லுறீங்களா இப்போ இல்லை டாக்டர் இந்த ராத்திரி மட்டும் பார்த்துகிட்டு நாளைக்கு வந்துடுவோம் டாக்டர் ரொம்ப உடம்பு முடியல எங்கள் வீட்டுக்கே வந்துடறீங்களா ஆ சரிங்க டாக்டர் நான் சரிங்க டாக்டர் ஆ

நாங்கள் தஞ்சாவூர் டாக்டர் நாங்கள் அது வீட்டு அட்ரஸ் அமுச்சுவிட்றோம் வந்துடுங்க டாக்டர் ஆ சரிங்க டாக்டர் வச்சுட்றேன்